இந்த காலக்கட்டத்தில் ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு லட்சியம் இருக்கிறதே பெரிய விஷயம் தான் இருக்கிற வில வாசியில் இப்போதைக்கு என்னோடய லட்சியம் என்னென்னா என் குழந்தைய வந்து நல்லா படிக்க வச்சி பெரிய ஆளாக்கி நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அது இல்லாமல் இருக்கிற இன்னொரு வீடு கட்டி நான் சொந்தமாக என் சந்தோசமாக இருக்கணும் சுற்றி இருக்கிறவுங்களும் நல்லா ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு பத்து பேருக்காவது உதவி செய்கிற அளவுக்கு நான் இருக்கணும் அது தான் என்னோடய லட்சியம் பிடிச்ச கோவிலுக்கு போயிட்டு அடிக்கடி கோவிலுக்கு போயிட்டு வரணும் இதுவே என்னோடய பெரிய லட்சியம் தான் இது சாதாரண ஆசை தான் இந்த காலக்கட்டத்தில் சட் கவுர்ன்மெண்ட்டே இதையே ஒரு என ஓ சாதாரண ஒரு மனுஷனுக்கு பெரிய லட்சியமாக கொண்டு வந்துடுச்சு அப்படி இருக்குது ஜிஎஸ்டி வரிகளும் அந்த மாதிரி விலை வாசியும் சாதாரண ஒரு பொருள் வாங்கினாவே ஜிஎஸ்டி வரி அதிகமாக இருக்குது அது வரிகளாத்தள்ளவு இல்லாமல் ஒவ்வொரு ரேஷன் கடைக்கும் அடிப்படை பொருள்கள் எல்லா ஜனங்களுக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணிணாங்கன்னா சாதாரண மக்களும் அவங்களுக்கு சந்தோஷமாக இருப்பாங்க அவ்வளோ தான்